வணக்கம் ம் சொல்லுங்கம்மா ம் சொல்லுங்கள் சரி என்ன பிரச்சனை ம் என்ன சொல்லுங்கள் என்ன பிரச்சனை

என்ன மேஜர் நீங்கள் என்ன மேரேஜிட் மேஜர் படிக்கிறீங்க எத்தனாவது வருஷம்

சரிங்க நாங்கள் வந்து அதை பார்த்து என்னான்று பேசறோம் சொல்லுங்கள் உன்னோ என்ன பிரச்சனை ம் சரி நாங்கள் வந்து ஹாஸ்டல் வார்டண்ட் வந் நாங்கள் வந்து ஹாஸ்டல் வார்டண்கிட்ட வந்து பேசி நேரில் வந்து அத நேர் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்குறோம் கேட்டு அத வந்து வாரத்துக்கு ஒரு டைமு நான் வந் சரி இல்லைம்மா நானே வந்து நானே வந்து அவங்ககிட்ட வந்து விசாரிச்சு டைரக்டாக பார்த்து வாரத்தில் ஒரு டைம் வந்து செக் பண்ணி இந்த சாப்பாடு இப்படி செய்ங்க பசங்களுக்கொசரம்தான் ஹாஸ்டல் இருக்கு இதை வந்து பசங்களுக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட பேசி பேசி வந்து உங்கள் பிரச் அதான் வந்து நானே சரி நானே வந்து பிரின்சிபலை வந்து நேராக வந்து வார்டன் வந்து செக் பண்ணி நானே வந்து டைரெக்டாக வந்து பேசி அவங்ககிட்ட சால்வு பண்ணித் தர்றேன்